எங்கள் ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கனா கோவில் திருவிழா தான் அந்த கோவில் திருவிழா வந்து டென் டேஸ் நடக்கும் அப்போது வந்து நாங்கள் ஃப்ரண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக எஞ்ஜாய் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து சாமிக்கு காப்பு கட்டுவாங்கள் அந்த நிகழ்ச்சியெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது வந்து ஒவ்வொரு நாளும் சாமி வந்து வீதி உலா வரும் அடு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கனா ஐஸ்க்ரீம் சாப்பிடறது ராட்டினம் சுத்துறது இந்தமாதிரி பசங்கள்கூட ரொம்ப ஜாலியாக எஞ்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கனா இப்ப லாஸ்ட் டே வந்து மஞ்சள் தண்ணி விளையாட்டுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும் அப்போது வந்து நாங்கள் ஃப்ரண்ட்ஸ் எல்லாரும் ஒருத்தருக்கு மேல் ஒருத்தர் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு விளையாடுவோம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும்